ஆன் பண்ட்டியா அதான் கிணத்துல மின்சாரம் வந்து எனக்கு வந்து கெவுந்தா இருக்கணுன்னு கொடுத்தாங்க கவுர்மெண்ட்டில் கொடுத்தாங்க கிணறு அவங்க கவுர்மென்ட்லேருந்து மக்கர் பார்த்து குடுத்தாங்க அந்த பானி இருக்குதுனு அந்த இடத்த தான் கொடுத்தாங்க ஆனால் பானி கிடையாது அங்கே பானி இல்லாத போயிடுச்சி நானே வந்து வெறும் கல்லு இருபத்தெட்டு கஜம் வெறும் கல்லை உடச்சிப் போட்டு நல்லா அசந்து போய் க கடன் வாங்கி கடன் வாங்கி அசந்து போயிட்டேன் நான் என்னால் முடியல அதில் தண்ணியே சுரக்கல நான் என்ன பண்ண அது ஆனாக்கா கவுர்மெண்ட்டு மின்சாரம் கொடுத்துட்டாங்க மின்சாரம் கொடுத்துட்டாங்க மோட்ரு போடுறோம் மோட்ரு போடுனா அஞ்சு நிமிடம் தான் இறைக்கிது தொட்டிக்கு தான் தண்ணி ரொம்புது ஆட்டு மாட்டுக்கு தான் தண்ணி பத்துது மீதி நேரம் தண்ணி இல்லை நான் என்ன பண்ண முடியும் மின்சாரம் கொடுத்துக்குறாங்க மின்சாரம் கொடுத்துக்குறாங்களே கொசம் என்ன வாட்ரு இல்லாத என்னால் சமாளிக்க முடியல வாட்ரு இருந்தாக்கா நான் சமாளிப்பேன் அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடில்ல என்ன இருபத்தெட்டு கெஜம் வெட்டி வச்சிக்குறேன் நீங்கள் வந்து நேராக கூட வந்து பாருங்க என்ன நிறைய கல்லு அந்த கவுர்மெண்ட்டுக்காரன் வந்து மக்கரு பார்த்தவன் என்ன இங்கே தான் இருக்குது வாட்ருனு சொல்லிப்புட்டான் நான் அவனுக்கு ரெண்டாயிர்ரூபா கொடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம் எண்பத்தி ஆறில் எண்பத்தி ஆறில் ரெண்டாயிர்ரூபா கொடுத்தேன் கவுர்மெண்ட்டுக்காரனுக்கு மக்கரு பார்த்ததுக்கு அவன் இங்கே தான் இருக்குதுப்பா பா தண்ணினு சொல்லிப்புட்டான் ரெண்டாயிர்ரூபா கொடுத்தேன் அங்கே வெ வெட்டி வெட்டி வெறையா கல்லை வாரிக் கொட்டி நானும் கடன் வாங்கி அசந்துப் போயிட்டேன் நான் என்ன பண்ண நான் எவ்வளோ கடன் வாங்கிறது நானே சிறு விவசாயி நான் ஒன்னும் பெரு விவசாயி இல்லை சிறு விவசாயி ம் நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாத அசந்து போயி இப்போ அது ஒரு பாத்தி மூணு நாள் பொறுத்து தான் ஒரே ஒரு ஒரு பாதி தண்ணி பாயும் அந்த ஒரு பாதி தண்ணியில் நான் என்ன பயிர் வைக்கிறது ம் நான் ஒன்றும் பண்ண முடில்ல ம் நான் ஒன்னுமே ஆனால் கே மின்சாரம் இருக்குது மின்சாரம் கொடுத்துருக்காங்க கவுர்மெண்ட்லையே எனக்கு தனியாக ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க இல்லைனு சொல்லல கிணறு ஃப்ரீயா கொடுத்தாங்க மின்சாரம் ஃப்ரீயா கொடுத்தாங்க மு நான் இந்த மோட்ரு மட்டும் தான் நான் காசு கொடுத்து வாங்கினேன் வேற ஒன்னும் இல்லை ஆனால் கொடுத்து என்ன புண்ணியம் நான் ஏன் வாழ வைக்கிறதுக்கு என்னால் இது இல்லையே தாணி பானி இருந்தா தான் நான் வாழ முடியும் பானி இல்லாத எப்படி நான் வாழ முடியும் நீர் இல்லாத நான் எப்படி நிலத்துல நான் இறைக்க முடியும் நீரே கிடையாது நான் பக்கம் அக்கம் பூரா போயி கேட்டால் ஒரு மணிக்கு இரநூறுபான்றான் தண்ணி இரநூறுவா கொடுத்து இறைச்சா நான் எனக்கு என்ன கட்டுப்படியாகும் ம் ஹெல்பரு வச்சி ஒரு ஒரு நாளைக்கு இரநூறுபா ஏ இரநூறுவா கொடுத்து இறைச்சா எவ்வளோ கட்டுப்படியாவும் அதில் அதனால என்னால் நெல் பயிர் வைக்கிறது கிடையாது இருந்தாலும் மானாவரி பயிரு வேர்க்கட்லை போடுவேன் முடிஞ்சா இப்போ இது அதுக்கு என்ன பண்ணுறேன் இந்த வர பொம்பளைங்க குளிக்கும் என்ன